கண்டிப்பாக இருந்தது ஒரு மாவட்டத்தில் இருந்து மற்றொரு மாவட்டத்திற்கும் அல்லது எங்கள் மாவட்டத்தில் உள்ள முக்கியமான இடங்களுக்கும் செல்வதற்கும் பல கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டு இருந்தது அந்தந்த மாவட்டத்தில் பாதிப்புக்கு ஏற்றவாறு பல கட்டுப்பாடுகள் அந்தந்த மாவட்ட அரசு அறிவித்து இருந்தது எங்கள் ஊரில் இருந்து கடைகளுக்கு முக்கியமான கடைகளுக்குச் செல்லும்பொழுது கண்டிப்பாக முகக்கவசம் அணிந்திருக்க வேண்டும் அத்தியாவசிய பொருட்கள் தவிர மற்ற பொருட்கள் வாங்குவதற்கு அனுமதி மறுக்கப்பட்டது அத்தியாவசிய பொருட்கள் வாங்கி வாங்குவதற்குச் செல்லும்போது அந்தக் கடையில் இடைவேளை விட்டு இடைவேளை விட்டு நிற்க வேண்டியக் கட்டுப்பாடு ஒரு நபருக்கு இவ்வளவு குறிப்பிட்ட அளவு மட்டுமே பொருட்கள் வழங்கப்பட்டது மேலும் மருத்துவம் சார்ந்த பொருட்கள் வாங்க செல்லும்போது அந்த மருந்து சீட்டுகள் கையில் கண்டிப்பாக வைத்திருக்க வேண்டும் வாகனங்களில் இருவர் செல்லக்கூடாது கண்டிப்பாக முகக்கவசம் அணிந்திருக்க வேண்டும் என்று பலக் கட்டுப்பாடுகள் இருந்தது இவ்வாறு ஒரு எங்கள் ஊரில் இருந்து கிராமத்தில் இருந்து நகரத்திற்கு உள்ள மருத்துவமனைக்குச் செல்ல வேண்டுமானால் போக்குவரத்து மிகவும் முக்கியமானது அந்த கொரோனா காலகட்டத்தில் அரசு போக்குவரத்தும் தனியார் போக்குவரத்தும் மிகுந்த குறைவாகவே காணப்பட்டது அவ்வாறு காலன் காலக்கட்டுப்பாடுகளும் விதிக்கப்பட்டு இருந்தது ஒரு ஒரு மணி நேரம் இரண்டு மணி நேரம் மட்டுமே வெளியே செல்வரத்துக்கு அனுமதியும் வழங்கப்பட்டது போக்குவரத்தும் சரிவர இல்லாததால் எங்களால் அந்தப் பொருட்களை வாங்குவதற்கு மிகுந்த ஒரு சிரமம் ஏற்பட்டது போக்குவரத்து பஸ் பஸ் ஆட்டோ கார் அந்த மாதிரி வாகனங்கள் சரிவர கிடைக்காததால் ஓட்டுநர்கள் உயிர் பயத்தினால் கட்டுப்பாடுகளைத் தாண்டி வெளியே வருவதற்கு மிகவும் சிரமப்பட்டார்கள் அது போன்ற பல போக்குவரத்துக் கட்டுப்பாடுகளும் உள்கட்டமைப்பு ம் இருந்தது மருத்துவமனைக்குச் செல்வதற்கும் எங்களால் குறிப்பிட்ட நேரத்தில் செல்ல முடியாத சூழல் ஏற்பட்டது வாகனங்கள் சரிவர கிடைக்காததால் பல உயிரிழப்புகள் ஏற்பட்டது மேலும் அத்தியாவசிய பொருட்கள் பால் அரிசி போன்ற பல போன்ற பொருட்கள் வாங்குவதற்கும் வெளியூர் செல்லும் நேரிடும் அப்போதும் சரிவர போக்குவரத்து வாகனம் இல்லாததால் மிகுந்த துயரினை அடைந்தோம்